எனக்கு எனக்கு கவிஞர் கண்ணதாசன் எழுத்தாளர் அவரை ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாட்டுக்கள் வரிகள் அனைத்தும் தன் வாழ்கையில் நடந்ததை அப்படியே பாடல்களிலும் புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார் அர்த்தம் உள்ள இந்து மதம் புத்தகம் மிகவும் பிரபலமாக பிரபலமாக உள்ளது வனவாசம் மணவாசம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அவர் அவர் அவரை போல் வாழ்ந்ததும் இல்லை அவரை போய் தாழ்ந்ததும் இல்லை அவரை பின்பற்றினால் சில விஷயங்கள் நாம் புரிந்துக்கொள்ளலாம்